அது கிராமத்தில் வந்து பலவிதமான சுற்றுலாத்தலமா ஆக்கணும் அப்படினா பலவிதமான அனிமல்ஸ்சுருக்கும் அந்த அனிமல்ஸ் வச்சு ஓரளவுக்கு சுற்றுலாத்தலமாக ஆக்கியிருக்குலான் ஏன்னா அது எப்படினா நமக்கு தேவையான அது அதுக்கு தேவையான இருப்பிடம் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கும் இருக்குறப்போ நாம பார்த்துக்குலான் பார்க்குறதுக்கு உண்டான இந்தமாதிரி ஆரம்பிக்கலான் சுற்றுலாத்தலமாக வீடு பறவைகள் விலங்குகள் ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு இதுலையும் ஒரு ரெண்ட்ரெண்டு ப்ரீடு ஒரு ரெண்டு செட்டு ஒரு ஜோடி படி ப்ரீடு இந்தமாதிரி விட்டு சுற்றுலாத்தலமாக்கலாம் அப்புறம் பார்த்திங்கனா இருக்க ஒரு டேங்கு மாதிரி கட்டி இப்போ ஒரு குளமா குட்டையாக குளமா இருக்கு அப்பட்னா ஆறு இதுமாதிரி வித் ஒடிக்கிருக்கா அதை வச்சு தேக்கி ஒரு டேம் மாதிரி கட்டுலான் கட்டி அதை வந்து சுற்றுலாத்தலமாக்கலான் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இதுவே வந்து சுற்றுலாத்தலம்ன்றப்போ இதுக்கு வந்து எண்டர் வரக்கூடிய ஆளுகள் வந்து எண்டர்டைன்மண்ட்டுக்கு பெரிய அதுக்கு பார்வையாளர் கண்ணுக்கூட்டும் படி நம்ம கட்டி அப்படே வந்து பார்வைக்கு பார்த்தா அவங்குளுக்கு பிடிக்கிணும் இந்த ஊரா இவ்வளோ பேமஸ்சாக சொல்லுறளவுக்கு நம்ம கட்டி அது வந்து வர்றவங்களும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அந்தளவுக்கு ஒரு ஜூமா இருந்தாலும் டேமாகருந்தாலும் கட்ணுனா நல்ல இம்ப்ரெஸ் ஆவாங்க